ஆரம்பகாலத்தில் வந்து இந்த ஊரில் வந்து இந்த ப போக்குவரத்து வசதி எதுவும் இல்லை ரோடு ரோடும் இல்லை எல்லாம் மண் ரோடு சகதி இது இது தான் இருந்துச்சி இப்போ வர வர கொஞ்சம் காலமாக தான் வர வர கொஞ்சம் டெவலப் ஆய் இன்றைக்கி பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அரசாங்கத்துலேருந்து போக்குவர ரோடுலாம் நல்லா சரியாக பண்ணிருக்காங்க இந்த அரசு போக்குவரத்தில் இப்போ வந்து இலவசமாக வந்து மக்கள் இந்த பெண்களுக்கு வந்து இலவசமாக டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்கிறதுக்கு உதவி பண்ணிட்டுருக்காங்க அதே சூழ்நிலையில் வந்து அந்தமாதிரி நிலமை வந்து ஆண்களுக்கும் கொடுக்கலாம் ஒரு ஒன்று ஒன்று ஒரு சாகாருக்கு தான் கொடுத்துருக்காங்க இன்னோரு சாகாருக்கு ஒதுக்கிறாங்க அதனால வந்து ஆண்களுக்கும் இந்த இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்துருக்கும் வேறே வந்து போக்குவரத்து ஒரு சில நேரத்தில் நல்லா வண்டியவிட்றாங்க சில நேரத்தில் ப பழசே விட்டுர்றாங்க அது சில மழை பெஞ்சா கூட ஒழுகுற சூழ்நிலைம ம உள்ள பஸ்ஸில் உட்காந்துருந்தாலே தலையல்லாம் ஒழுகுது அந்தமாதிரி பஸ்ஸும் இருக்குது சில இடத்துல சில இடத்துல நல்லா பஸ்ஸில் விட்டுருக்காங்க இப்போ எங்கூரை பொறுத்த வரைலும் மாவட்டம் டு மாவட்டம் கூட பஸ்ஸு விட்டுருக்காங்க இங்கேருந்து சேலத்து குள்ளகாய் இதான் எங்கள் ஊர்லேருந்து சேலத்துக்கு வந்து துரு பஸ்ஸு விட்டுருக்காங்க அரசாங்கம் சார்பில் அதே மாதிரி கன்னியாகுமாரி வரைலும் கூட இங்கேருந்து துரு பஸ் இருக்குது தஞ்சாவூர்லேந்து இது வ தஞ்சாவூர் இருந்தால வெளிமாக மாவட்டத்துக்கு இங்கேருந்து த இந்த வ வ ச சங்கடமும் இல்லாமல் பஸ்ஸுல் போகிறதுக்கு எங்களுக்கு போக்குவரத்து நல்லா முறையாக பண்ணிருக்காங்க அந்த சூழ்நிலையில் வந்து இந்த ப பஸ்ஸுலாம் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து தான் போயிருக்கு இந்த எ எங்கே மாதிரி நா நாட்டுப்புறத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல ஏன்னா அவங்க அந்த அந்த இலவச பஸ்ஸே தான் பார்க்கறாங்க பத்து நல்ல பஸ்ஸு போனால் கூட அதில் ஏறமாட்டேங்கிறாங்க இலவச பஸ்ஸே பார்த்துகிட்டுருக்காங்க அதனால இந்த ஆண்களுக்கு வந்து சில நேரத்தில் சங்கடமாக தான் இருக்குது அரசாங்கம் வந்து இந்த பெண்களுக்கு கொடுத்த இலவச பஸ் பாஸ் வந்து ஆண்களுக்கு கொடுக்கலாம் அல்லது பாதி டிக்கெட்டை போட்டாவது ஓட்டலாம் மொத்தமாக பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லைங்கிறது வந்து அது அரசாங்கத்துக்கு நஷ்டம் தான் எங்களுக்கும் வந்து வேறே ஒ ஒன்றும் பண்ண முடியாது அதனால வந்து இந்த இலவச பஸ் பாஸ்ஸை நிறுத்த பாதி டிக்கெட்டாவது வாங்கிட்டுவிட்டா அரசாங்கத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வருமானத்தை கூட்டத்தை கூட்டலாம் ஈ இப்படி வந்து நாங்கள் வந்து வெளி மாநிலத்துக்குப் போகணும்னா வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்குலாம் அருகதை இல்லை ஏன்னா நாங்கள் குண்டு சட்டியில் குது குதுரை ஓட்டுறவங்க தமிழ்நாட்டை சுற்றி வர்றதுக்கே எங்களால் முடியாது அந்த விதத்தில் வெளிநாட்டுக்கெல்லாம் போக வந்து வெளி மாநிலத்துக்குப் போகணும்னா அது பிளே இது ரயிலு இருக்குது பிளேனில் கூட போகிறாங்க அந்தமாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் எங்கள்ட இல்லை அந்தமாதிரி இன்றும் எங்களுக்கு அந்த வெ வெளி மாநிலத்துக்குப் போகிற வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படலை சில பேர் இருக்காங்க எங்களுக்கு வேலை வேலை தேடி போய் பொழைக்குறவங்க இருக்காங்க அவங்க வந்து வெளிநாடு போக வர இருக்காங்க இந்த ஊரை பொறுத்த வர்லும் நாங்கள் வந்து இங்கே மாவட்டத்தில் தான் சுற்றிட்டுகிறோம் எங்களுக்கு வேறே வ வழி இல்லை வேறே இடத்துக்கு போகிற வேண்டிய அவசியமும் இல்லை அதனால வந்து எங்களுக்கு இப்போ பஸ்ஸை பொறுத்து பிரச்சனை இல்ல ரோட பொருத்தும் பிரச்சனை இல்லை இங்கே இருக்கிறங்க அரசியல்வாதிலேந்து சில முற்போக்கான காரியங்கள்லாம் செஞ்சிட்டுருக்காங்க பஸ்ஸை பொறுத்த வரைலும் ரோடு பொறுத்த வரைலும் இல்லை கிராமத்தை பொ கிராமத்தை உள்ளூது ரோடில் பொறுத்த வரைலும் நல்லா செஞ்சிருக்காங்க அந்த இப்போ இந்த பஸ்ஸுல் கா காலகட்டத்தில் அப்போ நடந்துதான் போவோம் சைக்கிள் ஓட்டத்தெரிஞ்சவங்க சைக்கிளில் ஓட்டு போவாங்க முடியாதவங்க வய வயசானவங்கலாம் வந்து நடத்தி தான் கொண்டு போவோம் இல்லைனா மாட்டு வண்டி எங்கள்கிட்ட இருக்கும் மாட்டு வண்டியில் வந்து ரெண்டு பேர் நாலு பேர் ஐஞ்சு பேர் ஏறிட்டு அடுத்து ஊருக்கு போகணும்னா இந்த மாட்டு வண்டி கட்டிதான் கொண்டு போவோம் ஒரு உதாரணமாக ஒரு எங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான நெல்லு கிள்ளு வாங்கணும்னா வாங்கிட்டு வந்து அங்கேருந்த மாட்டு வண்டியில் தான் கொண்டாரணும் இங்கே வந்து நாங்களா அவித்து நாங்களா காயப்போட்டு அரத்து எங்கள் ச சாப்பாட்டுக்கு நாங்களே வச்சிக்கிறோம் அதனால வந்து இப்போ எங்களுக்கு இந்த போக்குவரத்து இடஞ்சலுக்கு செஞ்ச வரைலும் எங்கள் மா அரசாங்கத்துக்கு நன்றி தான் சொல்லணும் போக்குவரத்து எண்ணைலும் இப்போ எங்களுக்கு இல்லை எந்த நாலு பக்கமும் எங்கள் ஊருலேருந்து எந்த வழியில் போனாலும் அங்கே ரோடு இருக்குது பஸ்ஸு இருக்குது எல்லாம் இருக்குது அரசாங்கத்துக்கு நன்றி தான் சொல்லணும்